பூச்சி கடின்னு பார்த்திங்கனா முதலாவது வந்து முதலுதவி சொல்லுவாங்களே அப்படினா பூச்சி கடிச்சிச்சின்னா ஃபர்ஸ்டு வந்து நாங்கள் ஒரு தண்ணியில மஞ்சள் போட்டு கரைச்சி முதல குடிக்க சொல்லிருவோம் இல்லைனா வெத்தலையில் ரெண்டு மிளகு வச்சு அதை கடிச்சு மென்னு சாப்பிட சொல்லுவோம் அதுபோக இப்போ தேனீ கொட்டிருச்சின்னு வைங்களன் அந்தடத்துல வந்து நாங்கள் சுண்ணாம்பை தடவி விட்ருவோம் அப்புறோம் பார்த்திங்கனா சின்ன சின்னதாக காயங்களில் வெட்டு காயங்கள் அடிப்பட்ருச்சின்னா உடனே அங்கே மஞ்சள் இருக்குல அதை தேங்காய் எண்ணெயில் குழப்பி அந்தடத்துல போட்ருவோங்க அது சரியாயிருங்க அதுபோக சின்ன சின்ன வீட்டு வைத்தியம் மாதிரியே செஞ்சு சில அப்பப்போ வர இது என்னங்க டக்குன்னு அடிபட்ருச்சின்னா எங்கள்கிட்ட இருந்த அந்த முதலுதவி மாதிரி கை வைத்தியங்களை செஞ்சு ஓரளவுக்கு நாங்கள் சரி பண்ணிருவோம்